பள்ளியில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடம் வந்து சயின்ஸ் பாடம் எந்த பாடம் ரொம்ப கடினமாக இருந்துதுன்னால் மேக்ஸு என்னோடய பள்ளி நாட்களில் வந்து ரொம்ப நினைவுகூர்ந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னால் எப்பப்பாே நான் லாஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடண்ட்டு கடைசி பெஞ்ச்சில் மட்டும் தான் ஆனால் என்னோடய பாடம் இருக்கும் ஆனால் எடுக்கிற ரேங்க் என்னவோ பத்துக்குள்ளே தான் எடுப்பேன் ஃபஸ்ட் ரேங்க்கும் எடுக்கமாட்டேன் லாஸ்ட் ரேங்க்கும் எடுக்கமாட்டேன் அந்த பத்து ரேங்க் குள்ளே எடுப்பேன் அதில் வந்து எனக்குன்னு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க நாங்கள் ஒரு மூணு பேரும் ஒரே பெஞ்ச்சில் தான் உக்காந்துருப்போம் கடைசி பெஞ்ச்சில் தான் உக்காந்துருப்போம் கிளாஸை ஒரு நாள் கூட கவனித்ததே கிடையாது எல்லாமும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் வந்து முன்னாடி வராங்க ஒரு பிஸ்னஸ் மேனாகவோ இல்லை ஒரு என்டர்ப்ரொனராகவோ எந்த எதுலேனாலும் வந்து இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ஸ் தான் வராங்க இந்த ஃபஸ்ட்டு பெஞ்ச்சில் படித்த என்கூட படித்த அதே அந்த ஃபஸ்ட்டு பெஞ்ச் பிரில்லியண்ட் ஸ்டூடண்ஸ் எல்லாேருமே இப்போ வந்து ஒரு டிகிரி படித்தோமா கல்யாணம் பண்ணிணோமா வேலைக்கு போனோமா அந்தமாதிரி கேட்டகிரியில் போய்விட்டாங்க இப்போ எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து இப்போது அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு ஒரு ப்ரோஃபஸ்ஸராக அசிஸ்டண்ட் ப்ரோஃபஸ்ஸராக ஒர்க் பண்ணிகிட்டுருக்கோம் அந்தமாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த நாட்களில் வந்து எங்கள் மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னால் நீங்கெல்லாம் வந்து உருப்படவே மாட்டீங்க கடைசி பெஞ்ச்சில் உக்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க அதில் வந்து முக்கியமாக மோகனவடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் இருப்பாங்க அவங்க வந்து கெமிஸ்ட்ரி மிஸ்ஸு அந்த மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னால் எங்கள் மூணு பேரில் வந்து கிளாஸ் நடத்திகிட்டே இருப்பாங்க திடீரெனு ஒரு லைனை வந்து நடுவில் சொல்லி அந்த லைனை படி இப்போ எங்கே அவங்க நிறுத்தினாங்களோ அந்த லைனிலேருந்து நீங்கள் படிங்கள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க இப்போ இவங்க மூணு பேரில் இப்போ ரெண்டு பேர் வந்து ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் மாட்டவே மாட்டாங்க அதில் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து பேசுகிறதே தெரியாது நான் மட்டும் தான் வந்து கொஞ்சம் மாட்டிப்பேன் அப்போ மாட்டிக்கும்போது எங்கள் மிஸ் வந்து அடிக்கடி என்னைதான் திட்டுவாங்க அடிக்கடி என்னைதான் வந்து நீ என்னதான் பண்ணப்போகிறியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி இந்த டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு ஒருநாள் நான் எங்கள் ஸ்கூலுக்கு போய்விட்டு எங்கள் மிஸ்ஸை பார்க்கம்போது நீ இவ்வளோ படிச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட அந்த நாள் அந்த நிமிஷம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி இன்னொன்று வந்து கிளாஸை விட்டு எப்பவுமே ரெகுலராக வெளியே நிற்குற ஆளுனால் நானும் ஒருத்தி என் ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேருமே ஹோம் ஒர்க் முடிக்கலை ரெகார்டு முடிக்கலை அசைமண்ட் முடிக்கலை எதுனாலும் வெளியே நிற்பாட்டுவாங்க ஆனால் எக்ஸாம்சுக்கு மட்டும் ஒழுங்காக படிச்சுட்டு வந்துவிடுவோம் அதனால வந்து நாங்கள் தப்பிக்கிறது இப்போது அப்போதைய நாட்களில் வந்து இந்த தோப்புக்காரணம் பெஞ்ச்சு பெஞ்ச் முட்டி போடுகிறது தோப்புக்காரணம் போடுகிறது இது எல்லா வேலையுமே நாங்களும் பண்ணியிருக்கோம் பெஞ்ச் மேலே ஏறி நிற்க வைக்கிறது இந்த பனிஷ்மண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நினைச்சி பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாயிருக்கு அப்போ அது ரொம்ப கிளிஞ்சாக ரொம்ப அசிங்கமாக அந்தமாதிரி ஒரு ஃபீலாயிருக்கும் இப்போ அதெலாம் நினைச்சி பார்க்கும்பொழுது நாம் இப்படிலாம் பண்ணியிருக்கோம் இப்படிலாம் பண்ணாமல் ஒரு நல்ல ஸ்டூடண்ட்டாக இருந்து மிஸ்ஸு எதுவுமே சொல்லாமல் வெளியே போயிருந்தால் ஏது நினைவுகள் அதில் இந்தமாதிரியான கேள்விகளுக்கு பதில் கூட சொல்லமுடியாது இது மாதிரியான நினைவுகள் தான் எனக்கு ரொம்ப பிடித்தமான நினைவுகள்